இப்போ கிராமத்தில் எடுத்துக்கப் போனால் கோழிப் பண்ணை ஆட்டுப் பண்ணைக்கு வைச்சிருக்காங்க அதை வருமானத்துக்காக எப்படி பயன்படுத்துறாங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு கோழி வந்து நாட்டுக்கோழி அந்தமாதிரி பண்ணை வைச்சிருக்கோம் போது முட்டை நல்ல விலைக்கு விக்கிறாங்க

அது முட்டை வந்து டைரெக்ட்டா பொரிக்க வச்சிட்டு அந்தக் குட்டிக் குட்டிக் கோழி குஞ்சிகளை கூட அந்த கலரிங் பண்ணிட்டு அந்தக் குழந்தைங்கள் அதை ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிறதுனால அது இப்போ அதுக்குத் தீவனம் போட்டு அதை பெருசாக்கி கொடுக்கற ரேட்டுக்கும் இதுவும் ஓரளவுக்கு கரெக்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா அதுக்கு ரொம்ப நாள் வளர்த்து அதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு அந்தக் குட்டியிலேயே அவங்க அதை விக்கிம் போதும் அது அதில் கிடைக்கிற வருமானம் அவங்களுக்குத் தே போதுமானதாக தான் இருக்கு அதுக்கப்புறம் ஆடு பண்ணை ஆடு அந்தமாதிரிலாம் பார்க்கும் போது அவங்க மொத்தமாக தீவனம் வைச்சிட்டு சந்தைகள் அந்தமாதிரி போய் விக்கிறத விட ஆட்டு ஆ பண்ணையில் வளக்கிற ஆடுகளை நேரடியாக போய் வெலை வச்சு வாங்குகிறவங்களும் இருக்காங்க கறிக்கு அந்தமாதிரி பயன்படுத்தும் பயன்படுத்துகிறாங்க கடைக்கு ரெகுலர் ரெகுலராக இந்தக் கடைக்கு இங்கே அப்படின்ட்டு ஆடு வாங்குகிறவங்களும் இருக்காங்க ஸோ அது மூலியமாகவும் அவங்களுக்கு நல்ல லாபம் தான் வருதுன்னு சொல்லலாம் கோழிப் பண்ணைகள் மூலியமாகவும் சரி எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் இந்தப் பண்ணைத் தொழிலும் அப்படிதான் நான் பாக்கிறேன் ஏன்னா எப்போதுமே எல்லா கோழியும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது சம்டைம்ஸ் எதுவும் அதுங்களுக்கு உடம்பு முடியாம ஆகும் ஆகும்போது நிறைய அது அதுவும் இல்லாமல் கோழின்னு பார்க்கும் போது ஒரு கோழி அஃபெக்ட் ஆனாலே சடன்னா அடுத்தடுத்து அது பரவிடும் அந்த நோய்ன்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு கோழி முடியாமல் ஆகி இறக்கும் போது அங்கே நிறைய அவங்களுக்கு லாஸ் ஆக தான் செய்யும் பட் அது அவங்க திரும்ப சோர்ந்து போகாமல் திரும்ப அதை கண்டினியூ பண்ணி அதிலேருந்து முன்னேற பார்க்கணும் அப்பவே லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி விட்டுட்டா அவங்களுக்கு அது லாஸ் ஆகிடும் அந்தத் தொழிலையும் அவங்களால திரும்ப மேலே கொண்டுட்டு வர முடியாது எ எப்பவுமே எந்த ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணாலும் லாஸும் இருக்கும் ப்ராஃபிட்டும் இருக்கும் தான் ஸோ இது இந்த டைம் இந்த டைம் நமக்கு சரி இல்லை நெக்ஸ்ட் டைம் நம்ம இதைவிட நல்லா பண்ணலாம் இதுக்கு வந்த இந்த நோயை வராமல் பாத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கு அப்படி சொல்லி நம்ம நம்ம அந்த நம்ம நம்மளோட நல்லா நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறமோ நம்ம அதை எந்த அளவுக்கு கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறமோ அந்தளவு நல்ல ஈடுபாடோடு மொதலில் செயல்படணும் ஐயோ இப்படி ஆகிடுச்சே இனிமேல் என்ன பண்ண முடியும் நம்மளால் முன்னேற முடியாது அப்படி இப்படின்ட்டு சோர்ந்துப் போகாமல் இது இதுலேருந்து எப்படி வெளியில் நம்மளால் வரமுடியும் இதை எப்படி கிளீனாக வைச்சிக்கிட்டோமா நம்மால் என்னதுனால் இந்த இது நடந்துச்சு எப்பவுமே ஒரு விஷயம் தப்பாக நடந்துடுச்சுன்னா எது எதனால் அது தப்பாக ஆச்சு அப்படின்றத தான் மொதலில் யோசிக்கணும் அப்டி யோசிக்கும் போது நம்ம அதிலேருந்து நம்மளை ஈசியாக மாற்றிக்க முடியும் ஸோ அதேமாதிரி தான் எந்த ஒரு தொழில் செய்யும் போதும் சரி நம்ம நமக்கு லாபம் வரலன்னாலும் எதனால் அப்படி ஆச்சு அப்படின்றத யோசிச்சு நம்ம அதை சரி பண்ணிட்டால் போதும் அதேமாதிரி தான் நான் இந்த பண்ணைத் தொழிலையும் பாக்கிறேன் நம்ம கோழி பண்ணை விலங்குகள் வில எது எது வைச்சிருந்தாலுமே அதுக்கான ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம விக்கிறோம் அதுக்கு ஏதாவது டிஸிஸ் வருதுன்னா நம்ம சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் ஒன்று தானே போயிடுச்சு அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இல்லாமல் முடிஞ்ச அளவு சீக்கிரமா நம்மளால் அதை எந்தளவு க்யூர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம அதுக்கு க்யூர் பண்றது தான் நல்லதாக இருக்கும் அப்போ தான் அது ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு இது போய்ட்டாலுமே அது நமக்கு நஷ்டத்தில் வந்திரும் ஸோ நம்ம எந்த அளவுக்கு அதை நல்லாபடியாக வளர்த்து கொண்டுட்டு வரோம்றதுல தான் நம்ம பிஸினஸோட இது இருக்கு ஸோ அப்படி தான் நம்ம இந்த விலங்குப் பண்ணை அந்தமாதிரி வைக்கும் போது வருமானமும் முடிஞ்சளவு நம்ம போட்ட காசை தாண்டி லாபம் பாக்கணும்னா நம்மளால் முடிஞ்சளவு அதை நீட்டாக மெயின்டெய்ன் பண்ணனும் மொதலில் அதுதான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு